கிராமப்புறத்தில் தொழில் தொடங்குறது வந்து இங்கே வந்து நிறைய போட்டி தொழில்கள் போட்டி கடையை ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி இங்கே வந்து விவசாயத்தில் கூலி இல்லாதுதான் போகிறாங்க அவகளுக்கு வருமானம் கம்மி அதனால் வந்து வாங்குற சக்தி கம்மிங்கிறதனால பெரிய அளவுக்கு இந்த தொழில்கள்லாம் வந்து கிராமப்புறத்தில் பெரிய அளவுக்கு ஓடுறதில்ல அதிலையும் வந்து பெரிய பெரிய கடைக்காரர் வந்து வைக்கும் போது போ அவகளுக்கு போட்டியாக வந்து இந்த சிறுகடைக்காரர் எல்லாம் ஈடு கொடுக்க முடியிறதில்லை அதனால் தொழில் வசிச்சி போது அதனால் பெரும் கார்ப்ரேட் கம்பெனிங்கள் மாரி நிறுவனங்களெல்லாம் இந்த கிராமப்புறத்திலையும் சிறுநகரங்கள்லேயும் இரு இருக்கிற வணிக க கடைகளை எல்லாம் ஒழிக்கிற அளவுக்கு ஆகி போய் அவக ஒட்டுமொத்தமாக கொள்முதல் செய்கிறதுனால வந்து அவகளுக்கு ஈடாக வந்து சிறுகடைகள்ல வியாபாரம் பண்ணுறவிங்க போய் ஈடு கொடுத்து சமாளிக்க முடியாது அதனால் இந்த தொழில்லாம் நளிஞ்சு போய் இவங்களோடைய வாழ்வாதாரம் பாதிச்சி போகுது அதுக்கு வந்து அந்த பெரும் கார்ப்ரேட் கம்பெனியினுடைய கடைகளை அனுமதிக்காத இருந்தால் தான் இந்த மாரி சிறு தொழில்கள்லாம் வளரும்